கோவை மாவட்டத்தை பொறுத்தமட்டுங்க இங்கே பட்டு புழு தயாரிப்பங்க பட்டு இது எடுத்துங்க பட்டு ஸாரி தயார் பண்றங்க பட்டு ஸாரி தயார் பண்ணி நல்ல தரமாக தொழில் செஞ்சுங்க நாங்கள் எல்லாம் வியாபாரிங்க கூட்டுறவு சங்கத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இங்கே கொடுத்துட்டு இருக்கங்க இதுதான் நம்ம தொழில் இங்கே கைத்தறி தான் நடக்குதுங்க